நீரழிவுங்கிற சக்கரை நோய்க்குங்க எங்கள் கிராமத்தில் வந்து நாங்கள் வந்து பயன்படுத்துகிறது வெந்தயத்தை ஊற வச்சுங்க நைட்டு வெந்தயத்தை ஊற வச்சிடணுங்க காலையில் எந்திருச்சு அந்த தண்ணியை குடிப்பேங்க அப்புறம் வந்து வெந்தயப் பொடி பண்ணி வச்சிக்குவேங்க வெந்தயப் பொடி அப்படிதானுங்க சுடுதண்ணியில் போட்டு ஒரு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி குடிச்சுக்கிறதுங்க அந்த தண்ணியை அப்புறம் வந்து மண்ணுக்கடி விளையிற அந்த கிழங்கு வகைகள்லாங்க உருளக்கிழங்குங்க சேனைக்கிழங்கு சக்கரவள்ளிக்கிழங்கு அந்தமாதிரி கிழங்குகளை வந்து நாங்கள் சாப்பிட சாப்பிடுறது இல்லைங்க சக்கரை நோய்காரங்க சாப்பிடுறது இல்லைங்க கொடி வகையில் வந்துங்க காயில் வந்து பீர்க்கங்காய்ங்க புடலங்காய்ங்க அந்தமாதிரி காய்கறி எல்லாம் மட்டும்தாங்க எடுத்துக்கணுங்க அப்புறம் வந்து இதுக்கு இது அரிசிங்க வெள்ளை அரிசி சாப்பாடு வந்துங்க எடுத்துக்ககூடாதுங்க ஏனுங்கனா அதில் சக்கரை இருக்கிறதுனால சீக்கிரம் சக்கரை ஏறிடும் அப்டிம்பாங்கங்க இனிப்பு இனிப்பு சக்கரை இனிப்பெல்லாம் எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்க அப்புறம் வந்துங்க நாங்கள் எங்கள் கிராமத்தில் சிறுதானியம் எடுத்துக்கிறேங்க சாமை அரிசி தினை அரிசி வரகரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசி குதிரைவாலி அரிசி கருப்பு கவுனி அரசி எல்லாம் இருக்குதுல்லேங்க அதெல்லாம் வந்துங்க நைட்டு ஊற வச்சு காலையில் பொடி பண்ணிங்க அதுகூட அதே அதுகூட வந்து ரெண்டு பூண்டு ரெண்டு சீரகம் போட்டுங்க கஞ்சிமாதிரி வச்சுங்க அதே குடிக்கலாம்ங்கங்க அதே குடித்தோம்னா வேகமாக நமக்கு அந்த சுறுசுறுப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த டயர்டு தெரியாதுங்க சக்கரையில் இருக்கிற டயர்டு தெரியாதுங்க சக்கரை குறையுங்க அதுதானுங்க நாங்கள் பண்ணுற கைவைத்தியம்ங்க நாங்கள் நாட்டு வைத்தியம் மாதிரி எடுத்துக்கிறதுங்க நாங்கள் எங்கள் கிராமத்தில் அதுவந்து சக்கரை நாங்கள் கன்ட்ரோலுக்கு கொண்டுகிட்டு வந்ததுங்க இந்தமாதிரியெல்லாம் நம்ம வந்து உணவு வகை உணவு வகைகளை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறதனால சக்கரை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறோங்க நாங்கள் ரொம்ப ஏறுறது கூடுறது இல்லைங்க அப்புறம் வந்துங்க பாவக்காய் புழுஞ்சி பாவக்காய்ங்க அரைச்சிங்க அந்த ஜூஸ் எடுத்து குடிச்சுக்கிறதுங்க நெல்லிக்காய்ங்க நெல்லிக்காய் முடிஞ்சால் அப்படியே சாப்பிடுறதுங்க அல்லது ஜூஸாக அடிச்சு குடிச்சுக்கலாங்கங்க வேற என்னங்க சொல்கிறது அதானுங்க உணவு வகைகளில் தானுங்க நம்ம நீரழிவு நோய்ங்கிற அந்த சக்கரை நோய் வந்து கன்ட்ரோலுக்கு கொண்டுகிட்டு வந்துக்கிறதுங்க வேற வந்து இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி கஞ்சியும் யானை கவுனி அரிசினு ஒரு அரிசி இருக்குதுங்க அந்த அரிசி இது மாப்பிளை சம்பா அரிசி வந்து காலையில் ஒரு டம்ளர் கஞ்சியும் அந்த யானைக் கவுனி அரிசிங்கிறது வந்து நைட்டுக்கு ஒரு ஒரு டம்ளர் கஞ்சியும் குடிச்சுட்டு வந்தாலும்ங்களே ஒரு பத்துநாளில் சக்கரைநோய் கன்ட்ரோலுக்கு வருதுங்க அப்படிதாங்க நாங்கள் கிராமத்தில் எடுத்துக்கிறோங்க அப்புறம் சிறிய சிறுதானியத்தில் இருந்து எல்லாம் எடுத்துக்கிறேங்க சிறுதானியத்தில் இருந்து எடுக்கும் போது வந்து அந்த சக்கரை நோயினுடைய தாக்கம் வந்து குறைவாகத்தான் இருக்குதுங்க ஏறுற மாதிரி இல்லைங்க இதுதானுங்க நாங்கள் எங்கள் கிராமத்தில் கடை பிடிக்கிறதுங்க சக்கரை நோய்க்கு நாங்கள் எளிமையாக பண்ணுற வைத்தியம்னா இதுதானுங்க நாங்கள் அந்த உணவு முறைலேயே நாங்கள் சக்கரை நோயை சரி பண்ணிக்கிறோமுங்க